இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய டிவி வாங்கியிருக்குறோம் மொதோல் சின்ன டிவிதான் இருந்துச்சு இப்போ மொதோல் பெரிய டிவி வாங்கியிருக்குறோம் ஆசைப்பட்டு இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன் புள்ளைங்களை எல்லாம் ஒ ஸ்கூல் அனுப்ச்சு வுட்டு வீட்டுக்காரரும் வேலைக்கு போய்டுவாரு நான் தனியாக தான் இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாடகம் பாட்டு அப்புறம் செய்தி பார்க்குறோம் நிறையா நாட்டில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் டிவி பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிறோம் மொதல்லேலாம் எங்கேயாவது வேலைக்கு போகணும் அங்கே யாராவது ஏதாது சொல்லுவாங்க அப்படிலாம் நியூஸ்பேப்பர் பார்த்து படிச்சு யாராவது சொன்னால்தான் என்ன நடந்துருக்குதுனே தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை வீட்லிருந்தே எல்லா நியூஸும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிது டிவி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருக்குது வேலைக்கு போய்விட்டு சாய்ந்திரம் வீட்டுக்கு வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் அந்த டிவி பார்த்துட்ருக்குறக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது